சரி சொல்லுங்கள் ஆ நான் எனக்கு பர்சனல் லோன்னு கொஞ்சம் வேணுங்க ஒரு பத்து லட்சம் கொடுங்க ஆ ஆ கட்டிவிடுங்க

சரி கொடுத்துட்றேணுங்க

சரி கொடுத்துட்றேங்க ஆ

அது எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு எவ்வளோங்க வரும்

ஆ வட்டியே ஒரு மா மாதம் பத்தாயிரம் வருதுங்களா

ஒரு அஞ்சு வருஷத்தில் கூட கட்டலாமில்லங்க

சரி ம் சரிங்க

சரி நாளைக்கு வரட்டுங்களா

ஆ வைக்கிறேங்க